ஹலோ அபிதா ஹோட்டல் நான் உமா பேசுகிறேப்பா எனக்கு ஒரு சிக்கன் ரைஸ் சிக்கன் பிரியாணி ஒன்று கிரேவியோடு வேணும் கிரேவியில் கொஞ்சம் காரம் கம்மியாகவும் பிரியாணிலேயும் காரம் கம்மியாகவும் வேணும் சிக்கன் ரைஸ்சில் எனக்கு அஜினோமோட்டோ சேர்க்காது வேணும் வீட்டில் யாருமே அஜினோமோட்டோ சாப்பிட மாட்டாங்கப்பா நல்லா சுவையூட்டி எதுவுமே இல்லாது எனக்கு கொஞ்சம் ப்ரிஃபேர் பண்ணி கொடுக்க முடியுமா